ஹலோ கேப் டிரைவரா ஆ ஹலோ சார் நாங்கள் வந்து கொஞ்சம் வைத்தீஸ்வரன் கோயில் வரைக்கும் போகணும் வர முடியுமா சார் எவ்வளோ சார் ஆகும் ஆ சரி நாங்கள் ஃபர்ஸ்ட்டு அங்கே வைத்தீஸ்வரன் கோயில் போய்ட்டு அங்கே கோயிலுக்கு போய்ட்டு அப்புறோம் பக்கத்தில் ரிலேஷன் வீட்டுக்கு போகணும் சார் அது ஒரு அங்கேருந்து ஒரு அரை கிலோ மீட்ரு அது மாதிரி தான் சார் இருக்கும் ஆ ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க சார் அதிகமாக இருக்குது ஐயாயரூபாவே அதிகமாக தான் இருக்கு ஹலோ சார் ஆ ஐயாயரூபா அதிகமாக இருக்கு சார் ஆ சரி சார் அப்புறோம் பக்கத்தில் போகணும்ன்னா அதுக்கு எவ்வளோ சார் ஆகும் ஆறாயரூபா வருமா ஆ சரி எப் ஆ ஆ இருக்காங்க சார் எத்தனை மணி எத்தனை மணிக்கு சார் வருவீங்க ஒரு ஆறு மணிக்கு வர முடியுமா ஆ ஓகே சார் ஆ தேங்க் யூ சார்